கிராமத்தில் வந்து ஒரு அழகான ஆலமரத்துக்கு அடியில் வந்து ஒரு போர்ட் வந்து இப்படி ஸ்டிக் மாதிரி வச்சு அதில் வந்து பசங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி தருவாங்கள் அ ஆ இ ஈ அப்படின்ட்டு இதுவே வெளியில் போய் நம்ம சிட்டியில் வந்து பேசுனால் ஸ்மார்ட் போர்ட்டில் அவங்களே மொபைல்ல போட்டு தன்ட்டு இந்த மாதிரி இருக்காங்க கிராமத்துக்கும் இந்த சிட்டிக்கும் வந்து வித்தியாசமே இது தான் ஆனால் என்ன தான் நம்ம ஸ்மார்ட் போர்ட்டில் செல்லில் போட்டு காமிச்சாலும் அந்த இதே கிராமத்தில் அவங்க அழகாக சாப்பிஸ்ல எழுதி சொல்லி தரது தான் அது வந்து அழகாக சூப்பராருக்குது